ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்காவில் அமைந்துள்ள அந்தியூர் சித்தேஸ்வரன் மலை கடந்த பத்து ஆண்டுகளாக நான் இந்த கோயிலுக்கு பயணிச்சிட்டு வந்துட்ருக்கிறேன் இந்த கோயிலில் மொத்தம் ஏழு மலைகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாறைகள் தாண்டி போய் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணமாகத்தான் அமையும் இந்த பயணத்தில் இரவு பகல் இரண்டுமே பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த ரெண்டு நாட்களில் பல நாட்கள் அதாவது போக கூடிய மாதம் எப்போதும் புரட்டாசி மாதமாக இருக்கும் அப்போ எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பெயக்கூடிய ஒரு டைமாகருக்கும் அதைத்தாண்டி பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் வந்துட்டிருக்காங்க அங்கே அதுக்குண்டான மின் வசதியோ மற்ற வசதிகள் இருக்காது இருந்தாலும் அந்த பாறைகளைத்தாண்டி பயணிக்கிறது அப்படிங்குறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் நான் மட்டும் இல்லை அங்கே இருக்க கூடிய குழந்தைகள்லிருந்து முதியவர் வரைக்கும் அனைவரும் கலந்துக்க கூடிய ஒரு விஷயம் நான் என்னுடைய லைஃபில் பார்த்த ஒரு பயணங்களில் இந்தப்பாறைகளுடைய பாறைகள் தாண்டி பயணம் செய்ய கூடிய இது அப்படிங்கிறது இந்த இடத்துல பண்ணிய பயணம் தான்